வரைய ஸ்டாட் பண்ணும்போது நம்ம வந்து ரொம்ப ஆர்வத்தோட இருக்கணும் ஏன்னா நம்ம நினைக்கிறதையே நம்ம நம்மளோட எண்ணங்களே நம்ம வந்து ஒரு படமாக வரையலாம் ஸோ அதுக்கு வந்து நிறையா ஆர்வம் வேணும் ஃபஸ்ட் வந்து வரைய ஸ்டாட் வரைய தொடங்கும்போது அதுமட்டும் இல்லாமல் வரைய தொடங்குகிறப்ப நம்ம நிறையா தப்பு செய்வோம் என்னென்னா நம்ம வந்து நமக்கு அது எப்படி வரையணும் நம்ம நம்ம நினச்சது நம்ம எ எண்ணங்கள்ல இருக்குறது வேற மாதிரி இருக்கும் நம்ம வரையும்போது அது மொத்தமாகவே வேற மாதிரி நம்ம எதிர் பார்க்காத மாதிரி வரும் ஸோ நம்ம ஒழுங்காக நம் வரையணும் நம்ம நினச்சத வந்து நம்ம வரையறதில் காட்டணும் அப்படின்னா நிறையா பயிற்சி தேவை இதுக்கு வந்து எத்தனை நாள் எவ்வளோ இந்த நேரம்லாம் சொல்லமுடியாது நம்ம திரும்பத் திரும்ப வரைஞ்சி பழகுறதுதான் இதுக்கு வந்து பயிற்சியே நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ டெய்லி நம்ம வரைகிறமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு அந்த பயிற்சி வந்து கூடுதலாக ஆகும் அதுவும் இல்லாமல் எனக்கு வரைகிறது வந்து ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நான் நினைக்கிறத வந்து ஒரு ஓவியமாக இந்த பேப்பர்ல வந்து வரையலாம் அதுமட்டும் இல்லாமல் நிறையா பேருக்கு பொதுவாகவே வந்து வரைய ஆரம்பிக்கிறவங்க நிறைய தப்பு பண்ணுவாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து எந்த படத்துக்கு எவ்வளோ என்ன வரையணும் என்ன பென்சில் யூஸ் பண்ணும் இந்தமாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவங்களுக்கு தெரியாது ஸோ நல்லா வரைகிறவங்க கிட்ட வந்து கற்றுக்கிறது வந்து நல்லாதான் இருக்கும் நல்லா வரையத் தெரிஞ்சவங்களும் ஸ்கூல் அந்தமாதிரி கற்றுக்கிட்டா நல்லாயிருக்கும் யூட்யூப்லலாம் இப்போ நிறையாவே வரைகிற வீடியோஸ்லாம் இருக்குது ஸோ அதெல்லாம் பார்த்து கற்றுக்கிட்டா நல்லாயிருக்கும் பள்ளிகள்ல கூட இப்போ வந்து நிறையா இந்தமாதிரி வரைகிற ஆர்வம் இருக்கிறவங்களையெல்லாம் நான் நல்லா இன்னும் வரைய வச்சு அவங்களை ஒரு நல்ல கலைஞ கலைஞனாக கொண்டு வரணும் இதுமட்டும் இல்லாமல் நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ டெய்லி வரைஞ்சிக்கிட்டே இருக்கமோ நம்ம நினைக்கிறது பார்க்குறது இதெல்லாம் வரைகிறமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு வந்து பயிற்சியும் வரும் நம்ம அதில் வந்து ஒரு நல்ல எக்ஸ்பர்ட்டாகவும் ஆகுவோம் இதுக்கு டைம் இவ்வளோ டைம்ல வந்து நம்ம நல்லா வரையலாம் அப்படின்லாம் நம்ம வந்து சொல்ல முடியாது அந்த ஆர்வமும் திறமையும் இருந்தாலே நம்ம வந்து நல்லா வரைய முடியும்